தொழில்நுட்பத்தினால் குழந்தைகளுக்கு என்ன தீங்கு விளைவிக்கும்னு கேட்குறீங்க இன்னைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து குழந்தைகள ரொம்ப அதிகமாக பாதிக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கி அந்த அந்த நாட்கள்ல பார்த்திங்கன்னா எல்லாம் பசங்கலாம் வெளியில போய்ட்டு விளாடுவாங்க நல்லா ஓடுவாங்க ஒடியாருவாங்க அநேக அறிவுபூர்வமான விளையாட்டுகள்லாம் வெளியே போய் புள்ளைங்க விளாடுவாங்க இன்னைக்கி பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தின் வழியா இந்த தொலைபேசியை வச்சிக் கொண்டு வீட்டிலே உட்காந்துட்டு வாட்ஸப் ஃபேஸ் புக் இது போன்ற அந்த பப்ஜி இதெல்லாம் உட்காந்து உள்ளேயே அவங்க உட்காந்துட்டு தங்களை ரொம்ப தீங்குக்கு அவங்கள தீங்கில் மாட்டிட்டிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா அநேக பிள்ளைங்க வந்து படிக்கிறதையே விட்டுறாங்க படிக்கிறதே கிடையாது ஸோ சோம்பேறிகளாக இருக்காங்க தயவுசெய்து நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது ஒரு அக்கறை கொண்டு அவங்க கண்டிப்பாக ஒரு முடிவு எடுக்கணும் பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் ஃபோன்லாம் கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கணும் பிள்ளைகளை வெளியே வட விளையாட சொல்லணும்